எங்கள் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் தான் செந்துறை வட்டம் எங்கள் ஊர் வந்து கிராமந்தான் கிராமத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது செந்துறையில் ஹாஸ்பிட்டல் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலிருக்கு அரியலூர் மாவட்டத்துலேயும் அரியலூர்லேயும் தலைமை மருத்துவமனை இருக்குது அங்கு வந்து ஹாஸ்பிட்டல் ரொம்பவே நல்ல நீட்டன்ஸாக இருக்கும் இங்கே எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லை நாங்கள் வந்து அரியலூர் தலைமை மருத்துவமனைக்கு தான் அழைத்துட்டு போயிருந்தோம் அங்கே போய்விட்டு இரு வார்டில் சேர்த்துருந்தோம் அங்கே வந்து நர்ஸ் வந்து பார்த்தாங்க டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே கவனித்துக்கிட்டாங்க டூ டேஸ்லேயே எங்கள் அப்பாவோடய உடல்நிலை வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு குணமாகி நாங்கள் வீட்டுக்கு அழைத்துட்டு வந்தோம் அப்புறம் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்க வந்து ரொம்ப வயதானவங்க அவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது இவங்க வந்து பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து நான் சொன்னேன் இல்லை நம்ம வந்து அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே நல்லா எல்லா வசதியுமே இருக்குது நல்லா பார்த்துக்குறாங்க அந்த பாட்டிக்கு வந்து குணப்படுத்திவிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து என்னோடய பேச்சை யாருமே கேட்கல அப்புறம் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லி ரெக்கமண்ட் ரெக்கமண்ட் பண்ணேன் எங்கள் அப்பா வந்து அந்தப் பாட்டியோடய சொந்தக்காரங்கள்ட்ட சொன்னாங்க அதே மாதிரியே அவங்கள வந்து அழைச்சிட்டு போனாங்க அரியலூர் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்கே வந்து டாக்டர்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களோட கிட்னியை வந்து ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னிக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து குணப்படுத்திடுறோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க அந்த மாதிரியே குணப்படுத்திட்டாங்க அவங்க அங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்குது அவங் அந்தப் பாட்டி வந்து ம மீண்டும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ரொ இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா சாப்பிட்றாங்க எல்லோருமே ஊரில் உள்ளவங்க எல்லோருமே சொன்னாங்க இந்தப் பாட்டி வந்து பிழைக்க வைக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லோருமே பேச்சுவாக்கில் சொல்லிக்கிட்டிருந்தாங்க ஆனால் இப்போது வந்து அந்தப் பாட்டியை நல்லா பேசுகிறாங்க நல்லா நடக்கிறாங்க எல்லார் எல்லார் வீட்டுக்கும் போகிறாங்க அப்போது வந்து அவங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்தமாதிரி என்னோடய பேரை சொல்லி அந்த பெண்ணு தான் எல்லோரும் நான் இறந்துடுவேன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோடய சொந்தக்காரங்க என்னோடய பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த பெண்ணு வந்துதான் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் கண்டிப்பாக அங்கே வந்து சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால் தான் என்ன அழைச்சிட்டு போனாங்க அங்கே வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லோருமே ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நான் இப்போ நான் இப்போ வந்து நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் அந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க அதை அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட இந்தமாதிரி அந்த பாட்டி உங்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருமே உடம்பு சரியில்லைன்னா இப்போ வந்து ரொம்ப பயப்பட்றாங்க அந்தமாதிரிலாம் யாரும் பயப்படத் தேவையில்ல நமக்கு வந்து கவுர்மெண்ட்டில் நிறையா ஸ்கீம் இப்போலாம் கொண்டு வந்திருக்காங்க நான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதியுமே இருக்குது எ அங்கே வந்து நம்ம பணம் செலவு இல்லாமல் நம்மளோடய உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிறத்துக்கு அங்கே வந்து எல்லா வசதியுமே இருக்குது அதனால நீங்களும் இந்தமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி அங்கே உள்ளே வசதிகளை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அவங்களும் பணம் இல்லாமல் ச அவங்களோட உடலில் வந்து சரி பண்ணிக்கிறத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்தமாதிரி இது வந்து எல்லா இடத்துக்குமே இந்தச் செய்தி வந்து தெரியணும் அப்படிங்கறது என்னோடய முக்கிய நோக்கம்